ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் அந்த ஐம்பது செட்டு ட்ரெஸ் வேணும்ன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க யா ம் அது இன்னும் உங்களுக்கு வந்து நான் வந்து முப்பத்தஞ்சு தான் தச்சுருக்கேன் இன்னொரு பதினச்சு பெண்டிங்கில் இருக்கு வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை

அது ஒரு பிரச்னையும் இல்லை ஒரு ரெண்டு மூண் நாளில் தச்சுருவோம் வாங்கிக்கோங்க மொத்தமாக வாங்கிக்கோங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பெண்டிங் பேமண்ட் கொஞ்சம் இருக்குதுங்காட்டிக்கே ஆ அப்படிங்களாம்மா சரி ஓகே ம் ஓகே நான் இப்போ வந்து அந்த பெண்டிங் இருக்கு அந்த பதினஞ்சும் தச்சு முடிச்சிவிட்டு சொல்கிறேன் ஆ வந்து வாங்கிக்கோங்க வந்து இயர்லியாக மார்னிங்காக வந்து வாங்கிக்கோங்க ஆ சரிம்மா ஓகே அதில் வேறு ஆச்சும் ஆல்டர்ரேட் பண்ணுறது இருக்கா இல்லை அவ்வளோதானா நீங்கள் கொடுத்த ஐம்பதுதானா இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் வேணுமா வேறு எல்லாம் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வேணாமா இந்த ஆட் பண்ணுறது டிசைனிங் அதெல்லாம் ஆ சரிங்கம்மா ஓகே வேறு வேறு எதுவும் ஆட்ரு இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் பசங்க எதுவும் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சொல்லுங்கள் பண்ணி கொடுத்துட்லாம் ஆ சரிம்மா ஓகே ஆ சரி